யார் சரி சரி உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க சொல்லுங்கள் என்ன பிரச்சனை

ஆ ம்

மீட்டிங் வந்துருந்தோம் இல்லை உங்களை பார்த்துருப்பேன் சாரி மறந்துவிட்டேன் இன்னும் அவங்க சரி பண்ணலயா தெரு லைட்டை ஆ

சரி சரி சரி போட்டுவிட சொல்லி சொல்லிடுறோம் வேறு எதுவும் இதாக இருக்கா அங்கே எப்படி நல்லாருக்காங்களா எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கிணம் தேவைப்படுதா

சரி சரி போட்டுவிட சொல்லி சொல்லிடுறோம் வேறு எதுவும் இப்போ பிரச்சனை வந்து எதுவும் போய்கிட்டுருக்கா உங்கள் வார்டு நம்பர் எத்தனை இது வந்து கணேசன் தானே இதாக இருக்கார் சரி அவர்கிட்ட சொல்லி போட்டுவிட சொல்லி செய்யறோம் ஏதாவது பிரச்சனை எதும்னா உடனே சொல்லுங்கள் பார்க்க சொல்லி சொல்லிருவோம் வேறு எதுவும் வேணா சொல்லிருங்க உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்துடுவாரு அவர் வரவும் சரி பண்ண சொல்லி சொல்லிடுறேன் ம் போட்டுவிட சொல்லி சொல்லி மாட்ட சொல்லி சொல்லுறோம் ம் போட் ம் போட்டுவிட சொல்லிடுறோம்